ஆ சொல்லுங்கள்

இப்போ டூ டேஸ் லீவ் கேக்கிறீங்கனா பிள்ளைங்க படிக்கிற டைமில் எல்லாம் எக்ஸாமெல்லாம் லீவ் விட்டு இப்போ டெஸ்ட்டு வைக்கணும் மார்க் குறையும் நீங்க பாட்டுக்கு லீவ் கேட்டிங்கன்னா எப்படி இல்லைங்க இது இது பிரின்ஸ்பாலெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இருக்கிறதே ஸ்கூலு பாடம் நடத்துவதே வந்து கம்மி நாள் தான் லீவு நிறையா லீவ் வந்திருக்குது நீங்கள் திடீர்னு ரெண்டு நாள் லீவ் வேணும் மூணு நாள் லீவு வேணும்னா எப்படி ஆகிறது ஏன்ங்க பண்டிகை முக்கியங்களா வேலை படிப்பு முக்கியங்களா பண்டிகை நீங்கள் பாருங்கள் பெரியவங்க நீங்கள் பாருங்கள் பிள்ளைங்கள படிக்க ஸ்கூலுக்கு அம்ச்சுவிடுங்கனா உங்களாலேயே பிள்ளைங்க கெட்டு போய்ருவாங்களாட்டிக்குது இல்லை நீங்கள் பசங்களோட என்ஜாய் பார்க்காதீங்க ஸ்கூலோட நாங்கள் இஸ்கூலு எல்லா பிள்ளைங்களும் பாடம் நடத்தி நல்லா பிள்ளைங்கள நாங்க படிக்க வைக்கிணும் நீங்கள் பாதி எக்ஜாமு எக்ஜாம் டைமில் பாத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்டிகை ரொம்ப காலம் வருது ஐம்பது வருசத்துக்கு ஒரு முறை வருதுன்னா படிப்பு இந்த வயசுல தான் படிக்க முடியும்ங்க படிக்க வேண்டிய வயசுல தான் படிக்க முடியும் நீங்கள் லீவு கேட்டு கிடந்தா எப்டி ஒரு நாளுன்றதெல்லாம் இல்லைங்க அது நீங்கள் வாங்க பிள்ளைங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டுவாங்க அவர் பிரின்ஸ்பால் கிட்டே பேசலாம் பிரின்ஸ்பால் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இப்போ நாங்களாக எடுக்க முடியாது அவரு பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பால் தான்ங்க மெய்னு அவர் தான் சொல்வாரு லீவு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா எதாவது வந்து ஒரு ஸ்கூலில் லீவே ஒரு நாள் ரெண்டு நாள் கூட லீவே கொடுக்கூடாதுன் சொல்லிக்கிறாங்க நாளைக்கு மார்க் குறையும் மார்க் குறையும் போது நாங்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஏன் என்ன எங்கள் பிள்ளைக படிக்கலன் நீங்க கேள்வி கேட்பீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு உக்காந்துருக்க முடியாது அதனால் நீங்கள் பிரின்ஸ்பால் கிட்டே வாங்க நேரில் பிரின்ஸ்பால் பார்த்து என்ன சொல்கிறாரோ அவரு பார்த்து கேளுங்கள் ஸ்கூல்லேயே வந்து பாருங்கள் நேர்லேயே வந்து பார்த்துட்டு பேசுங்கள் அவரு பிரின்ஸ்பாலை பார்த்து நீங்கள் லீவு வாங்கிக்கங்க நாங்கள் லீவு கொடுக்க முடியாது நீங்கள் அவருக்கிட்ட பாருங்கள் பிரின்ஸ்பாலை பாருங்கள் நேரில் ஆ சரி ஓகே ம்